சமையல் அறையில் வடைச்சட்டி இருக்குது அதில் காய்கறிகளை போட்டு வறுக்கிறதுக்கு ஆரமிக்கலாம் இப்போ எதாவது நம்ம பலகாரம் கிலகாரம் செய்கிறதுனா அதில் இது பண்ணிக்கிலாம் அப்புறம் இட்லிச்சட்டி இருக்குது அந்த இட்லிச்சட்டி இட்லி சுடுறதுக்கு அப்புறம் அதுலேயே எதாச்சு இப்ப நம்ம ஓ ஓ உறமுறை கிறமுறை வந்துதுனால் இந்த பாயாசம் கீயாசம் காய்ச்சற மாதிரி இருக்குது அந்த இட்லிச்சட்டி நாம் பயன்படுத்துகிறோம் அப்புறம்